எனக்கு பிடிச்சதுன்னா ஸேரீ புடவை தான் புடவைன்னா என்ன எந்த விசேஷமாக இருந்தாலும் ஒரு நல்லது கெட்டது எல்லாமே புடவை தான் புடவைன்னா என்ன சொல்கிறது ஒரு கோவில் கும்பாவிஷேகன்னா புடவை வ வளைகாப்பு கல்யாணம் நிச்சியம் தெரட்டி காதுகுத்து இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இப்போ வந்து ஒரு கோயிலுக்கு போகிறதுன்னா எல்லாத்துக்குமே இப்போ பு புடவை தான் ஒரு பொ பொ பொண்ணு மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறது பொண்ணு வீடு பார்க்க வரது எல்லாத்துக்குமே புடவை தான் புடவை தான் நம்ம தமிழ் பாரம்பரியம் கலாச்சாரம் எல்லாமே புடவை தான் புடவை நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு புடவை தான் அழகு நம்ம வீட்டில இப்போ இன்னைக்கு எந்த டிரெஸ் வேணாலும் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் நம்ம ஒரு பக்கம் வெளியில போகிறப்ப நம்மளுக்கு புடவை தான் அழகு இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் இந்த ஜீன்ஸ் பேண்ட் இந்த என்ன சுடிதார் டீ ஷர்ட் அந்த மாதிரிலாம் போட்டுக்கிறாங்க பிள்ளைங்க புடவை கட்டுனா எவ்வளோ அழகாக இருக்கும் அதை வந்து யாரும் வந்து நினைச்சிக்க மாட்டேங்கிறாங்க நம்மளுக்கு வந்து நம்மளோட கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அதாவது சவுரியமாக இருக்கணும்னா நம்மளுக்கு வந்து புடவை தான் அதை வந்து பிள்ளைங்கள்லாம் இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் அதெல்லாம் சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க ஏன்னா வீட்லையும் ரெகுலராக நான் புடவை தான் கட்டுறேன் நான் அந்த மாதிரி வேற ர என்ன சொல்கிறது இந்த நைட்டி சுடிதார் அதெல்லாம் நான் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து புடவை தான் எனக்கு வந்து புடவை தான் நான் கட்டிட்டிருக்கேன் இன்னமுமே புடவை தான் புடவைன்னா பாத்திங்கன்னா எங்ககிட்டையெல்லாம் நிறையவே புடவை எவ்வளோ சொல்கிறது எப்படியும் புடவை நிறையவே சொல்லலாம் நிறையவே புடவையெல்லாம் இருக்குது இன்னைக்கு ஒவ்வொ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கோயில் நோன்பி அப்படின்னா ஒரு நாங்கள் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வந்து சேர்ந்து ஒரே கலர்ல புடவை எடுத்து நாங்கள் ஒரே மாதிரி இந்த மாவிளக்கு எடுக்கிறது அந்த மாதிரிலாம் போடுறப்போ நாங்கள் ஒரே மாதிரி புடவை கட்டிருக்கறோம் அந்த அனுபவம்லாம் எங்களுக்கு நிறையவே இருக்குது என்ன சொல்கிறது புடவை நம்ம கலாச்சாரம் புடவை